வங்கிகளை தவிர மக்கள் வந்து எங்கெங்கெல்லாம் கடன் வாங்க வர்றாங்கலாம் பர்ஸ்னல் லோனெலாம் வாங்குறாங்கனால் இ சேவை மையம் கூட்டுறவு சங்கம் இதுமாதிரி ப்ரைவேட் தனியார் நிறுவனங்களில் தனிப்பட்ட முறையில் பர்ஸ்னலாக லோன் வாங்கிக்கிறாங்க இப்போ வந்து கவர்மெண்ட்டு லோனை விட ப்ரைவேட்டில் லோன் வந்து அதிகமாக தராங்க மக்களுக்கு இருந்தாலும் லோன் கொடுத்தாலும் அதுக்கு வந்து இப்போ வந்து ஷேஃப்டிக்கான ஒரு வழியில்ல ஷேஃப்டி பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா தனியார் நிறுவனங்களில் லோன் வாங்குறதுனால் வாங்கலாம் எவ்வளோ கேட்டாலும் தராங்க பணம் வந்து தனிப்பட்ட முறையில் பர்ஸ்னல் லோன் குடும்ப லோன் குடும்ப விஷயமாக லோன் பர்ஸ்னல் விஷயமாக லோன் தொழில் விஷயமாக இதுமாதிரி மற்ற மற்ற விஷயங்களுக்கெல்லாம் லோன் கண்டிப்பாக தர்றாங்க இதுமாதிரி இ சேவை மையம் இந்தமாதிரி இடத்துலலாம் கண்டிப்பாக லோன் தராமல் இல்லை தனிப்பட்ட முறையிலேயும் தராங்க பர்ஸ்னலாகவும் தராங்க லோன் தராங்க இருந்தாலும் அதை வந்து சரியான முறையில் வந்து பயன்படுத்த மாட்டேறாங்க லோன் வாங்கிட்டு இந்த டயத்தில் இவ்வளது கட்டணும் அப்படினு ரூல்ஸ் இருக்குது அந்த டயத்தை வந்து இவங்க இந்த மக்கள் வந்து தவற விட்டுட்டுறாங்க அதற்கான வாய்ப்பு திரும்ப திரும்ப இவங்க வந்து கஷ்டத்துக்குச் சூழ்நிலைக்கு பர்ஸ்னலாக தனிப்பட்ட முறையில் லோனு வாங்க முடியாமல் இவங்களே வாய்ப்பை இழந்துட்றாங்க வாய்ப்பை வந்து ரொம்ப தவற விட்டுட்டுறாங்க சரியான முறையில் லோன் லோன் எடுத்தால் அதற்கான அறிகுறிகளோடு அதற்கான ஒரு பாதுகாப்போடு அந்த லோன் எடுக்கிறதுக்கான ப்ராஸஸ் அது வந்து அந்த முறையில் சரியான முறையில் அவங்க வந்து பயன்படுத்தணும் அப்படி பயன்படுத்துனால் எல்லோருக்குமே கடன் தொல்லை இருக்காது இப்போ வந்து கடன் வந்து நம்ம பர்ஸ்னல் விஷயமாகவும் தொழிக்காகவோதான் வாங்குகிறோம் அந்தக் கடனை வந்து நல்ல விதமாக நம்ம பயன்படுத்துனால் பிரச்சனை இல்லை அதே நம்ம இந்த லோனை வாங்கி தவணையை கட்டாமல் விட்டுடோனால் அவங்க வட்டி போட்டு அது டபுள் ஆகி அது வந்து நம்மளுக்கு வந்து நஷ்டத்தைதான் ஏற்படுத்துது அதனால் பயன்படுத்த வேண்டிய முறையில் பயன்படுத்தணும் லோன் வந்து ப்ரைவேடெலலாம் அதிகமாகவே மக்களுக்காக லோனெலாம் தர தராங்க தனியார் நிறுவனங்களில் இ சேவை மையங்களில் இதுமாதிரி இடங்களில்லாம் கண்டிப்பாக தனிப்பட்ட முறையில் லோன் மக்களுக்காக கடன் தராங்க கடன் செலுத்துகிறாங்க அதை வந்து மக்கள் அனைவரும் நல்ல முறையில் பயன்படுத்தணும் வங்கியை தவிர இந்தமாதிரி இடங்களில் பயன்படுத்துகிறாங்க இந்தமாதிரி இடங்களில் கண்டிப்பாக மக்களுக்காக லோன் தராங்க இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க நல்ல முறையில் இதற்கான வாய்ப்பை வந்து வங்கி இல்லாமல் மற்ற நிறுவனங்கள்லேயும் கொடுத்ததுக்கு வந்து மக்களுக்கு ரொம்ப சப்போர்டிவான ஒரு விஷயமாக இருக்குது